ஹலோ மங்களம் ஹோட்டல் மேனேஜருங்களா நான் உங்கள் இது ஹோட்டலில் வந்து இட்லி சாம்பார் சட்னி இந்தமாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து இட்லியை ஆர்டர் பண்ணிணோம் அதில் வந்து இட்லி நல்லாருந்தது சாம்பார் நல்லாருந்தது ஆனால் சட்னி வந்து ரொம்ப ஒரு மாதிரி கெட்டுப் போச்சுங்க நீங்கள் ஏன் அந்தமாதிரி சட்னி எல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ண மாட்டீங்களா பார்க்க மாட்டீங்களா கஸ்டமருக்கு இந்தமாதிரி கொடுத்து அவங்க வந்து இதை சாப்பிட்டாங்கனாக்கா சாப்பிடும் போது உங்களுடைய ஹோட்டலினுடைய ஒரு நல்ல பேர் கெட்டுப் போய்விடும் உங்களை நாங்கள் உங்கள் டிரஸ்ட்டு உங்கள் மேலே இருக்கிற இது ஒரு நம்பிக்கையோ ஹோட்டலு இந்த ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிணோம்னா எங்கள் ரிலேஷனுக்கே நாங்கள் ஆட்ரு பண்ணுறதுனாக்கா நாளைக்கு எப்படி நீங்கள் இந்தமாதிரி செய்யும் போது நாங்கள் ஆட்ரு பண்ண முடியும் அதனால் நாங்கள் இதை கொஞ்சம் நீங்கள் வெரி கேர்ஃபுல்லாக பாருங்கள்